சேலம் மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகள் பார்வையிடக்கூடிய கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தாரமங்கலம் அருகே உள்ள கைலாசநாதர் கோயில் ஏற்காடு சுற்றுலாத்தலங்களில் முக்கியமானது மேலும் சிவனேஸ்வரர் கோயில் அங்கே உள்ள சிற்பங்கள் கைலாசநாதர் கோயிலிலுள்ள கற்சிற்பங்கள் அதில் சிங்கத்தின் வாயில் உள்ள ஒரு கல்லானது சுழலும் பட் ஆனால் அது வெளியே எடுக்க இயலாது அப்படிப்பட்ட வடிவமைப்பில் வடிவமைத்துள்ளனர் மேலும் கல்வராயன் மலைத்தொடரில் அந்த மலைத்தொடரின் அமைப்பும் ஏற்காடு உள்ள அருவியில் அருவியின் அமைப்பும் கண்கவரும் வகையில் அமைந்துள்ளது மேலும் இங்கு சித்தர்களின் ஜீவ சமாதிகளும் இடம்பெற்றுள்ளன மேலும் சில குடைவரை கோயில்களும் அமைந்துள்ளன